இலக்கியம் கவிதை மற்ற கலை வடிவங்களுக்கு வந்து தமிழ் மொழி வந்து நம்ம அதை டெய்லி நம்ம தினசரி பேசுகிற தமிழ் மொழிய வந்து என்றைக்குமே பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது வந்து நம்ம வந்து ரெகுலராக பேசுறதுனால அது நம்ம பேசுகிற தமிழ் எதுவுமே வந்து உண்மையான வார்த்தை கிடையாது அதோடைய உண்மையான வார்த்தை வந்து எல்லாம் முழுமையா இருக்கும் நம்ம அது பேச்சு பேச்சு வழக்குல வந்து நம்ம அது எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம் அதே அந்த நம்ம பேசுகிற விதத்தையே வச்சு ஒரு கவிதை இலக்கியம் எதுவுமே வந்து செய்யமாட்டாங்க முழுசா வந்து கொண்டு வர மாட்டாங்க அதோட தூய தமிழ் தான் எடுத்துப்பாங்க இப்போ நம்ம மோதிரம் அப்படினு சொன்னோம்னா அது மோதிரம் கிடையாது அதோடைய உண்மையான மீனிங் வந்து ஆழி ஸோ ஒரு கவிதை எழுதுணுன்னா அந்தமாதிரியான ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்தி இது எழுதுவாங்க இப்படிதான் வந்து தமிழ் மொழியலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு இலக்கியம் கவிதைக்கு